நான் ஆன்லைனில் இது மாரி ஹெட்செட் வாங்கினேன் அதில் வந்து கலர் நல்லாவே இல்லை வேறு வேறு பிராண்டாக இருந்துச்சு அதை வந்து பார்க்கவும் கலரு நல்லாயில்ல ந கலர் நல்லாவே இல்லை ரொம்ப கருப்பாக கிழிஞ்சு போயிருந்துச்சு ஒயர்லாம் விட்டு விட்டு இருந்துச்சு அதனால இது மாரி ஆன்லைனில் யாரும் ஹெட்செட்லாம் வாங்காதீங்க அது ப்ராடெக்ட்டும் சரியில்லை ஆன்லைனில் வாங்கிறத விட நேரில் போய் வாங்கினா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஈஸியாக இது பண்ணிக்கலாம் அதனால நேரில் போய் வாங்குங்க அது வந்து அதிக ரேட்டு போட்டிருக்காங்க நான் ஒரு தடவை ஆஃபரில் பார்த்தேன் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு அதனால அது ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது அதனால ஆஃபர்லாம் பார்த்து ஏமாறாதிங்க நேரில் போய் வாங்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது